விவசாய தற்கொலைன்னு பார்த்தீங்கள்னா வந்து இப்போ பேங்க்லெலாம் லோன் எடுக்கிறோம் அதாவது இப்போ நெல் பயிரிடறோன்னாக்கா அதுக்கு வந்து நாற்று விடறாங்க அதில் ஒய் உரம் யூரியா போடணும் திரும்பி சேடை ஓட்டணும் அதில் உரம் யூரியா போடணும் திரும்பி நாற்றப் பிடுங்கி நடணும் களை பறிக்கணும் அப்புறம் உரம் யூரியா போடணும் அதுக்காக அவங்க வந்து கையில் அவங்க விவசாயத்தை நம்பியே இருக்கிறாங்க வேறு வேலைக்கு யாரும் போகிறது கிடையாது அவங்க வந்து லோனுக்கு அப்ளே பண்ணுணாக்கா அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் லோன் கிடைக்கிறது கிடையாது அப்படியே லோன் கிடச்சாலும் அது வந்து தள்ளுபடி பண்ணுறதும் கிடையாது ரெண்டாவது ஒரு மழை காற்று அடிச்சுதுன்னாக்கா இப்போது வந்து நெல்லும் சரி வாழையும் சரி அப்படியே ஏக்கர் கணக்கில் வந்து நஷ்டமாகிடுது அவங்களுக்கு அந்த கவர்மென்ட் வந்து அந்த நஷ்டஈடை வந்து உடனே அவங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது அதனால் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறது உண்டு அந்தந்த நேரத்தில் உரிய நேரத்தில் கவர்மென்ட் வந்து உரம் யூரியாவோ இல்லை இந்த கடனோ வங்கி கடனோ உடனே உடனே குடுத்தார்கள்னாக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது குடுக்காதத்துனால அவுங்க மன ஒடச்சல் ஆயி அந்தமேரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது